தமிழ் எனக்கு தமிழ் மட்டும் தான் பேச வரும் மற்ற மொழிகள் பேச வராது தமிழ்னுடைய பெருமைகள் வந்து தமிழ் மொழி ரொம்ப இனிமையான மொழி கல் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேர்ந்து தமிழ் மட்டும் அப்போருந்து இருக்குது எந்த சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் ஈஸியாக பேச கூடிய ஒரு மொழி வந்து தமிழ் மொழி தமிழ் மொழியில் வந்து நிறைய புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க பகவத் கீதை ராமாயணம் சிலப்பதிகாரம் அது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் தமிழ் வந்து ரொம்ப இனிமையான மொழி ஈஸியாக எளிதாக எல்லோருமே பேச கூடிய ஒரு மொழி வந்து தமிழ் தமிழ் மட்டும் எனக்கு பேச வரும் மற்ற மொழிகள் பேச வராது தமிழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் தமிழ் தமிழ்